ஹலோ ஃபாஸ்ட் ட்ராக்கு கால் டாக்ஸி ஏஜென்ஸியா ஆமாங்க இல்லைங்க நான் ஒரு கேப் புக் பண்ணி இருந்தேன் இங்கே போகிறதுக்கு திருவண்ணாமலைல இருந்து மேல்மலையனூர் போகிறதுக்கு எனக்கு ஆனால் இப்போ வந்து எனக்கு ஆட்ரு வேணாங்க எனக்கு கேன்சி கேன்சல் பண்ணிடுங்க எனக்கு ஆனால் வந்து என்னோட அமௌண்ட் வந்து என் வாலட்ல திரும்ப அனுப்பிடுங்க என்னோட நான் ஃபே பண்ணி இருந்தேன்ல ஒரு எண்ணூத்தி தொண்ணூரூபாய் ஆமாம் அதை கொஞ்சம் திரும்ப எனக்கு அனுப்பிடுங்க எனக்கு ஆட்ரு கேன்சல் ஆகிடுச்சு ஸோ எனக்கு அதை அனுப்பிடுங்க சரிங்களா எனக்கு அது எனக்கு அந்த ஆட்ரு வேணாம் எனக்கு அந்த ஆட்ரை கேன்சல் பண்ணிடுங்க என்னோட அமௌண்ட் அட்வான்ஸை திரும்ப எனக்கு அனுப்பிடுங்க